உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட புத்தகங்களை ஏதாவது பிடிக்குமா இந்த கேள்வி எனக்கு உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக கொண்ட புத்தகலாம் பெருசாக நான் விருப்பப்பட்டு படிக்கமாட்டேன் படிப்பேன் அந்த விடுதலை போராட்டம் அந்த தியாகிகளோட வாழ்க்கை வரலாறு அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நபிகளோட வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரியானதெல்லாம் படிப்பேன் ஆனால் ரொம்ப விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு பொதுவான ஒரு கதைகள் தான் அந்த கதைகளில் ஏதாவது ஒரு கருத்துள்ள கதைகள் நான் புத்தகம் படிப்பதற்கு முக்கியமான காரணம் என் குழந்தைகள் தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லணும் அவுங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு கதையை சொல்லணும் அதில் ஒரு கருத்து இருக்கணும்ன்ற முக்கிய காரணத்துக்காக தான் நான் புத்தகம் படிப்பேன் அது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அமையும்